நாங்கள் திருமணத்துக்கு என்னென்ன சடங்கு செய்கிறோம்னாப்பா முதல் வந்து பெண் வீட்டார் மாப்பிள்ளை தொழுகுவாங்க அங்கே வந்து தரகரை வச்சு கேட்பாங்க பெண் எங்கனாச்சும் மாப்பிளை எங்கனாச்சும் கிடைக்குமா அப்படினு சொல்லிகிட்டு அவர் ஜாதகம் கொடுப்பாரு போ மாப்பிளையோடு போட்டோ கொடுப்பாரு அதை வாங்கி இவங்க பார்ப்பாங்க பார்த்து முடித்து பின்னால் சரியாக எதுவும் அவங்களுக்கு மாப்பிளை பிடிச்சிதுனா பெண் வீட்டார் மாப்பிளையை வர சொல்லி அவங்க வீட்டில் வைச்சு பார்ப்பாங்க அதுக்கு அப்புறம் ஜாதகத்தை வைச்சு பார்ப்பாங்க பெண் ஜாதகமும் மாப்பிள ஜாதகமும் வச்சு பார்ப்பாங்க எல்லாம் பொருத்தமும் சரியாக இருக்கணும்பா பத்து பொருத்ததில் ஒரு ஏழு பொருத்தம்னாச்சும் கரெக்டாக இருந்ததுனால் அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணத்தை நிச்சயம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஒரு நாள் தேதி குறிப்பாங்க என்ன என்ன தேதி செய்யலாம் அப்படினு சொல்லிகிட்டு நல்ல நாள் பார்த்து அந்த இது வந்து செய்கிறதுக்கு ஆரமிப்பாங்க பொண்ணுக்கு போய் நிச்சியதாரத்தம் புடவை எடுப்பாங்க அப்புறம் அதை உறுதி பண்ணுறதுக்காக ஒரு அரைப்பவுனோ ஒரு பவுன் ஒரு மோதிரம் எடுப்பாங்க பொண்ணுக்கு இல்லைன்னா ஒரு மூணு பவுனில் ஒரு செயின் கூட போடுவாங்க வசதியாக இருக்கிறவங்க மூணு பவுன் செயின் போடுவாங்கப்பா இல்லைன்னால் ஒரு அஞ்சு பவுனில் கூட போடுவாங்க போட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மாப்பிளை கூட்டிகிட்டு போய் மாப்பிளை வந்து ஒரு பத்து இருபது பேற்ற கூட்டிகிட்டு போவார் நேரமாக கூட்டிக்கிட்டு போய் நிச்சயம் பண்ணிட்டு ஒரு அந்த பொண்ணை உறுதி பண்ணிவிட்டு வந்துடுவாங்க உறுதி பண்ணின பிறகு அந்த அப்போ வந்து திருமணம் என்ன தேதி நடக்கலாம்னு சொல்லிகிட்டு அங்கேயே வந்து ஐயர் வச்சு நாள் குறிப்பாங்க என்ன தேதியில் பண்ணலாம் செய்யலாம்ண்டு அப்புறம் இந்த தேதின்னு சொல்லி தை மாதம் மாசி மாதம் அவர் வந்து குறித்து கொடுப்பார் குறித்து கொடுத்த பிறகு பெண் வீட்டாரும் மாப்பிளை வீட்டாரும் சரினு சொல்லி சம்மதம் விட்டு இரண்டு வீட்டாரும் வந்து சம்மதம் சொல்லிட்டு அந்த தேதியை குறித்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து இப்போ அந்த தேதியை வச்சு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க பத்திரிக்கை அடித்து ஊரெல்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வ சொந்தம் பந்தங்கள் அத்தனைக்கும் வச்சு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு திருமணத்துக்கு இரண்டு நாளுக்கு முன்னால் தாய் மாமனுக்கு தான்பா மெயினாக இதில் வந்து தாய் மாமன் தான் மெயின் தாய் மாமன் வந்து ரொ நல்லா சிறப்பான முறையில் செஞ்சால் மட்டும் தான் தாய் மாமன் கோச்சிக்காம வருவார் அவருடைய வந்து அவர் தான் முதல்ல முத வந்து செய்யணும் பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி தாய் மாமனோடய இது தான் தாய் மாமன் வந்து நலங்கு வச்சு அந்த பையனோடு நெற்றியில சந்தனம் பொட்டு வச்சு தான் தாய் மாமனோடு சீர் வந்து இறங்கணும் அந்த இடத்துல இறங்கி அவனுக்கு எல்லாத்தையும் சிறப்பாக செய்யணும் செஞ்சால் தான் அந்த கல்யாணத்துக்கு ஒரு மரியாதையும் தாய்மாமன் தான் மெயின் மற்ற யாரு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி தாய்மாமன் வரணும் வந்து அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எடுத்து செய்யணும் அப்புறம் இப்போ பெண் வீட்டில் இருந்து பெண் கூட்டிட்டு வருவாங்க மாப்பிளை வீட்டுக்கு அவங்க ஒரு ஐம்பது நூறு பேர் வருவாங்க வந்து திருமணத்தை வந்து நடத்துகிறதுக்காக எல்லாரும் வந்து கும்பலாக வருவாங்க வந்து அங்கே வந்து அவங்களுடைய சடங்கு என்னெனமோ அவங்களோடய குடும்பம் ச குடும்பத்தில் நிறையா வந்து சடங்கு செய்வாங்க பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் வந்து விடிய விடிய இந்த மாதிரி செய்வாங்க விடிஞ்சால் அந்த விடிய விடிய அந்த சம்பிரதாயமெல்லாம் செஞ்சுட்டு விடிஞ்சு நாலரை டு ஆறு திருமணம் சொல்லுவாங்க இல்லை ஏழு டு ஒம்பது திருமணம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கணும் அப்புறம் திருமணம் நடந்து முடிஞ்சு பிறகு பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டார் எல்லாம் வந்துருக்கிற சொந்தம் பந்ததெல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சாப்பிட வச்சு எங்கள் எங்கள் பெண்ணும் பிள்ளையும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லாக வயிறார சாப்பிட வச்சு அனுப்பிச்சு விட்டு அவங்க மறுபடியும் வந்து அவங்களுடைய சடங்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் செஞ்சு பெண்ணும் மாப்பிள்ளையும் பெண் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உண்டானது என்னென்னமோ அத்தனையும் செய்வாங்க பண்ணுவாங்கப்பா இது தான்பா எங்களுடைய கல்யாணம் சடங்கு